அம்மா எனக்கு வந்து இப்போ இந்தமாதிரி கதை எழுதுகிறது அந்தமாதிரி ஏதாவது எழுதுகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எழுதுகிறத்துக்கு வந்து எப்படி எழுதுகிறது அப்படின்றது சில குழப்பங்கள்லாம் எனக்கு ஏற்படும் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற இப்போ இந்த அரசியல் அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படினு தோணும் அதெல்லாம் எழுதணும் அதெல்லாம் அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்லாம் எனக்கு தோணும் ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுகிறத்துக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது இருந்தாலும் அது தலைப்புகளை நம்ம எழுதும் பொழுது நம்மளுக்கு பல மாற்றங்களெல்லாம் ஏற்படுது சில குழப்பங்களும் நம்மளுக்கு இது வருது ஏன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு தலைப்பு நம்ம எழுதப் போகிறோம்னா அதை பற்றி நம்மளுக்கு முழுமையான ஒரு கருத்து இருக்கணும் அதை பற்றி ஒரு நல்ல தெளிவு இருக்கணும் அது அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஒருத்த ஒரு நபரை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு இடத்த பற்றியோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள பற்றியோ எழுதணும்னால் அதை பற்றிய சிந்தனைகள் நம்மளுக்கு நிறையா இருக்கணும் அதை பற்றிய அதை எழுதுகிற அளவுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம எழுத ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறையா புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்ம எவ்வளோ புத்தகங்களை படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய அறிவு வளரும் அது மூலயமா வந்து நம்ம எதனால நம்ம ஈர்க்கப்படுகிறோமோ அது மூலயமா நாம் வந்து அதை பற்றி எழுதுகிறது ரொம்ப சிறப்பானது